வணக்கம் சிஸ்டிக்கா டெக்ஸ்டைல்ஸ் ஆ வணக்கம் சொல்லுங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் ம் இருக்குது சார் நம்ம பக்கம் எல்லா மெட்டீரியல்ஸும் ரெடியாக இருக்குதுங்க சார்

சரிங்க சார் ம் ம் ம் ரொம்ப நல்லதுங்க சார் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு இப்போ ஒரு ரோல் எடுத்தோம்னால் பல்க்காக ஒரு பத்து பண்டில் எடுத்தோம்னால் நம்ம ஆயிரம் டிஷர்ட் தைச்சி முடிச்சுட்லாம் சார் பார்த்திங்கன்னா ஒரு பல்க் பல்க்காக தான் நம்ம ஆடரும் கொடுப்போம் ஸோ பல்க்காக வாங்கினிங்கன்னா நல்லா டிஸ்கவுண்டாக கிடைக்கும் பீஸ் கணக்கில் வாங்கினிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியாக தான் சார் கிடைக்கும்

ஆமாம் சார் நம்மகிட்டே வந்து இப்போது விலைக்கு ஏற்ற மாதிரி பொருளுங்க இருக்குது நீங்கள் வந்து நேரில் வந்து ஒரு வாட்டி கார்மெண்ட்ஸ் சுற்றி பார்த்தீங்கன்னா என்னென்ன மெட்டீரியல் இருக்குது நீங்கள் என்னென்ன எவ்வளோ ஆடரு கொடுத்திங்கன்னா எக்ஸ்ட்டா உங்களுக்கு எதனால் வேணுன்னால் கூட நம்மள்கிட்ட டக்குனு ஒரு வாரத்துக்குள்ளே பண்ணி கொடுத்துட்லாம் சார் ப்ரொடக்ஷன் போட்டு ஆ ஆ ம் ம் சீப்பா சரிங்க சார் ம் ம் ஓகே சார் நம்ம கிட்டே இப்போ புதுசாக ஒரு மெட்டீரியல் வந்திருக்குங்க சார் வாட்டர் ரெசிடெண்ட் ஷர்ட்டுங்க பேண்ட்டுங்க நிறையா வந்திருக்கு இப்போ உங்களுக்கே தெரியும் டிரெண்டிங்கில் போய்கிட்ருக்கு ரேட்டு நல்ல டிஸ்கவுண்டாக தான் இருக்குது நீங்கள் வந்து விசிட் பண்ணிங்கன்னால் நம்ம நல்ல ஆஃப்பரில் பண்ணிக் கொடுத்துட்லாம் சார் கண்டிப்பாக நீங்கள் நாளைக்கு காலையில் ஒரு ஒம்பது மணிக்கு ஆஃபீஸ்க்கு வந்துடுங்க ப்ரொடக்ஷன் போய்கிட்டு இருக்கும் நீங்கள் அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஐடியா வந்துடும் சார்

ரொம்ப நன்றிங்க சார்